திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவு அரசு கலை கல்லூரிகளும் பொறியியல் கல்லூரிகளும் அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் தொழிற்பயிற்சி கூடங்களும் உள்ளன இரண்டு கிலோமீட்டருக்கு உட்பட்டு அரசு பள்ளிகள் இருப்பதனால் இடைநிலை கல்வி கற்க கல்வி நிறுத்த செய்யும் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்துள்ளது அரசுனுடைய கட்டாய கல்வி திட்டத்தின் மூலமாக இன்றைய தினம் பள்ளி மாணவர்கள் கல்வி கற்க ஆர்வமாக பள்ளிகளுக்கு செல்கிறார்கள் அரசும் பேருந்து பயண இலவச அட்டைகளும் வழங்கி வருகின்ற வா உள்ளது மேலும் ஆசிரியர்களும் தேவையான அளவு இருப்பதனால் பள்ளி கல்வித்துறையிலே நல்ல வளர்ச்சி கண்டு வருகின்றது கிராமப்புறம் நகர்ப்புறம் என்று வேறுபாடு இல்லாமல் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் இன்றைய தினம் இருந்து வருகின்றன ஆகவே மாணவர்களுக்கு தேவையான பாட வகுப்புகள் பாட பிரிவுகள் ஏ அனைத்தும் இருக்கின்றன அவர்கள் விரும்புகின்ற படிப்புகளை மிக குறைந்த தூரத்திலே கிடைத்து வருகின்றன அன்றைய தினம் சட்டம் படிக்க வேண்டும் என்றால் மிக தொலைவு சென்று தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனால் இன்று மாவட்டத்திற்கு ஒரு சட்ட கல்லூரியினை அதேபோல அரசு கலை அறிவியல் கல்லூரிகளையும் அதிகளவில் ஏற்படுத்தி இருப்பதனால் மாணவர்கள் விரும்புகின்ற படிப்புகளை தேர்வு செய்து படிக்கின்ற வகையிலே அரசு உதவி செய்கிந்து வருகின்றது அதேபோல காலனி மூலம் முதல் அனைத்து கல்வி சாதன பொருட்களும் ஏழை எளிய மக்களுக்கு மடிக்கணினி வரை இலவசமாக அரசு வழங்குகின்றது கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடுகளை செய்து அரசுகள் கல்வி வளர்ச்சியில் பெரியதொரு மாற்றத்தையும் பொருள் அதன் மூலமாக பொருளாதார மாற்றத்தையும் சமூக வளர்ச்சியும் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசாங்கமும் செய்து வருகின்றன கல்வி கூடங்களை பொறுத்த வரையிலும் அதை போல கல்லூரி நிர்வாகங்களை பொறுத்த வரையிலும் அரசு நிர்ணயம் செய்கின்ற கட்டணங்களையே அந்த தனியார் நிறுவனங்களும் பா மாணவர்களிடத்தில் இருந்து கட்டணங்களை பெற்று சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பாடங்களை எல்லாம் நடத்தி இன்றைய மாணவர்களை வருங்கால இந்தியாவினுடைய எதிர்காலமாக கருதி அவர்களை நன்றாக சிறந்த குடிமகன்களாக உருவாக்குகின்ற வகையிலே தங்களை திறம்பட நடத்தி இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் இயங்கி வருகின்றன